சின்ன வயசுலிருந்து ஒன்றாவதிலிருந்து அஞ்சாவது வரைக்கும் வந்து இப்போ சின்ன கவுர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சேன் அந்த ஸ்கூல்ன்னா நல்லா இருக்கும் பசங்களோட விவரமே தெரியாத மாதிரி சின்ன குழந்தைங்களாக ஒருத்தவங்களோட ஒருத்தவங்களை அடிச்சு பிடிச்சி ஓடி விளையாண்ட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஃபிப்திலிருந்து டென்த் வரைக்கும் வேறு ஸ்கூல் மாற்றுனாங்க அங்கேயும் அதேமாதிரி தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அங்கேன்னா கொஞ்சம் கேம் அத்தலடிக்ஸில் நான் இருந்தேன் கேம் எல்லாம் கொஞ்சம் விளையாண்டுட்டுருப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்பாலில் ஜோனெல்லாம் வேறு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அங்கே எங்கே ஸ்கூல் டீம்லருந்து நானும் செலக்ட் ஆகி என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸில் எல்லாரும் நிறைய பேர் எல்லாம் போய் விளையாண்டு ஜெயிச்சோம் ஜோனல்ஸில் வின் பண்ணி கப்பு எல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து வச்சோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் காலேஜ் காலேஜ் போயிவிட்டு த்ரீ இயர்ஸ் டிப்ளமோவில சேர்ந்து படிச்சேன் டிப்ளமோவில மூனு வருஷம் படிச்சேன் மூனு வருஷத்தில் அங்கேயும் ஸ்போர்ட்ஸில் தான் நான் எனக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட்டு அங்கேயும் ஸ்போர்ட்ஸில் எனக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தனால அங்கேயும் போயிவிட்டு ஜோனல்ஸு ஃபுட்பால் வாலிபால் கபடி அந்த மாதிரி சில கேம்ஸ்ல எல்லாம் இன்ட்ரஸ்ட் எடுத்து விளையாண்டு அதில் நான் ஜோனல்ஸ் எல்லாம் போய் நல்லா வின் பண்ணி காலேஜுக்கு கப்பு அதெல்லாம் மெடல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் அது போக பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு சர்ட்ஃபிகேட்ஸ் அது எல்லாமே காலையில் கிளம்பி ட்ரெயினில் போயிவிட்டு காலேஜுக்கு ஈவினிங் வந்து ஈவினிங்கும் ட்ரெயினில் தான் ட்ரெயின் பாஸ் எடுத்துவிட்டோம்னா நம்ம ஃப்ரீயாகவே ட்ரெயினில் போயிவிட்டு வந்துக்கலாம் டிக்கெட் எல்லாம் எடுக்க தேவைல்லை ஜாலியாக போயிவிட்டு சேஃபாக இருந்துவிட்டு காலேஜ் முடிச்சிவிட்டு வந்துருவோம்